எனக்கு இந்த மொபைல் ஃபோனோடய மார்க்கெட்டில் தான் வந்து அதிகமாக நமக்கு பிரச்சனை வர்றது ஒன்று என்னென்னால் இவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து வந்துட்டதினால நமக்காக சர்வீஸ் சென்டர்ஸுமே அதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது ஆனால் இதுக்காக நமக்கு அவ்வளோ வந்து சர்வீஸ் சென்டர்ஸும் இண்டியாவில் இன்னும் டெவெலப் ஆகலை டெவெலப் ஆனால் தான் சர்வீசஸ்ஸோடய அஃபோடபுலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஃபோன் மட்டும் அஃபோடபுலாக இருந்தால் போறாது அதோடய சர்வீஸஸுமே அஃபோடபுலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சர்வீசஸ் அவைலப்புலாகவும் இருக்கணும் அதை விட இம்பார்ட்டெண்ட் என்னென்னால் பேட்ரி பேட்ரி வந்து அதிகமாக லாஸ்ட் ஆகணும் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதிகமாக பேட்ரி லாஸ்ட் ஆகமாட்டேங்கிது அதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் யூஸ் பண்றதுனால பேட்ரியோட கேப்பபிலிட்டியும் நமக்கு குறையுது அதை விட இம்பார்ட்டெண்ட் என்னென்னால் இப்போ ஃபோனோடய காஸ்ட்டு குறைய குறைய நமக்கு வந்து சிம்மோடய சிக்னல் ரேட்டு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறப்போ அதோடய ரிசப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது ரிசப்ஷன் அதிகமாக இருக்கிறப்போ பேட்ரி கன்செப்ஷனும் இருக்கும் ஆனால் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இருந்தால் கூட ப்ராசஸரும் கேப்பபிளிட்டிஸ் இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று ப்ரைஸை குறச்சிட்டா ப்ராசஸர் கேப்பபிளிட்டி பேட்ரியோடய ஸ்டோரேஜு இதெல்லாமும் அதிகம் அதிகமாக கொடுக்குறதில்ல குறச்சிட்றாங்க இது தான் நம்ம நாட்டில் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எலெக்ட்ரானிக்ஸில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்